மேம் நீங்கள் கோல்டு லோன் மேனேஜரா பேசுவது ம் சார் இப்போ நான் வந்து கோல்டு வெச்சு லோன் எடுக்கலானிருக்கோம் ம் ம் உங்களது ஸ்டார்டிங் எத்தனை பவுன்லிருந்து நீங்கள் வந்து கோல்டு லோன் தருவீங்க சார்

சார் ஒரு அஞ்சு பவுனில் வச்சி லோன் எடுக்கலானு இருக்கேங்க சார் நீங்கள் அதுக்கு வட்டியெல்லாம் எப்படிங் சார் ம் அஞ்சு பவுனிலருந்து ரெண்டு பவுன் வரைக்கும் எடுத்தால் ஒருருபா வட்டிங்களாங்க ஒன்ற ரூ ஒன்றாரூபா வட்டிங்களா சார்

ஆ ம் சார் இப்போ நான் வந்து ஃபஸ்ட்டு அஞ்சு பவுன் ஃபஸ்ட்டு நாங்கள் அஞ்சு பவுன் எடுத்துக்கிறேங் சாரு நீங்கள் வந்து எப்படி உங்களுக்கு லோன் எப்படி தெனக்கும் எப்படி பே பண்ணுறது

இல்லைங்க சார் இதுதாங்க சார் ஃபஸ்ட் லோனு இல்லைங்க சார் வேறு லோன் எடுத்திருக்கோம் அதெலாம் நாங்கள் ஃபினிஷ் பண்ணிட்டேங்க சார் கரெக்டாக ம் சரிங்க சார் இதுக்கு என்னென்ன ஃப்ரூஃப் சார் வேணும் ம்

ம் சரிங்க சார் ம் சரிங்க சார் கேஷ் வந்து டக்குனு அன்றைக்கே கொடுத்துருவீங்களா இல்லை நெக்ஸ்ட் டே கொடுப்பீங்களா இல்லை அக்கௌண்ட்டில் போடுவீங்களா சார்

ம் சரிங்க சார் ஓகே சார் தேங்க்யூ சார் இன்னும் இருக்குது ஓகே சார் ரொம்ப நன்றி சார் என்னோட ம் தேங்க்யூ சார்